ம் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அண் ஐந்து பேர் அண்ணன் தம்பிங்கள் எங்கப்பா எங்கம்மா அனைவரும் வந்து விவசாயத் தொழிலையே நம்பி இருக்கிறோம் அவ அவ ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழிலும் செய்து வருகிறோம் அந்த தொழிலில் மாடு மாடு இருக்குது ஆடு இருக்குது விவசாயத் தொழில் இப்போது பால் கறந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்கிறோம் ஆ அவுங்கவங்க ஒவ்வொரு தொழிலும் குழந்தைகள் படிப்பும் நன்றாக படித்திருக்கிறார்கள் அதனால் அந்த தொழிலை நம்பி இருக்கும் தாவா வீட்டில் மனைவிகள் சாப்பிடவும் நம்ம பசங்களுக்கு பிஸ்க வீட்டுக்கு சொல்லி வீடு வீட்டுக்கு வந்துடுவ பின்னாடி பள்ளிக்கூடத்துக்கு செல்வாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தன்னே படிப்பார்கள் அதனால நாங்கள் அண்ண த நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம் ஏ நாங்கள் எந்த ஒரு ஒற்றுமையும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை எந்த விவசாயத் தொழிலை நம்பி இருக்கிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக் கொண்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எ ஒரு நாலு அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மா போன்றவற்றில் வாழ்ந்து வருகிறோம் அதனால் பக்கத்து குடும்பத்துக்கு எந்த இதுவும் நன்றாக தான் இரு வருகிறோம் அதனால் விவசாயத் தொழிலை நம்பி ஆளாளுக்கு ஒரு வியாபாரம் போன்றவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை பக்கம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் பாட்டு நம்ம தொழிலை செய்து வருகிறோம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த கூட்டு குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் குழந்தைகள் பராமரிப்பு எல்லோரும் நன்றாகவும் சி சிறப்பாகவும் செயல்படுத்தி வருகிறோம் அதனால் எந்த ஒரு இதுவும் நன்றாக இருக்கிறோம்